ஆ ஹலோ ஆ வணக்கம் ஆசிரியை இப்போ ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதற்கான திட்டம் என்ன வச்சுருக்கீங்க இது வந்து ஐந்தாவது ஆண்டு விழா பத் முதன்மை கட்டமாக நம்ம வந்து கடவுள் வாழ்த்துலேர்ந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் கடவுள் வாழ்த்து முடிஞ்சததுக்கு அப்புறம் நம்ம ஆ ஆ ஆ வெல்கம் டான்ஸு பரதநாட்டியம் போ போடலாம் அடுத்தது நாடகம் வந்துரும் நாடகம்க்கு வந்து நாடகம்க்கு நகைச்சுவை நாடகம் இல்லைன்னா காவிய நாடகம் இது ரெண்டுத்தில் எதாவது ஒன்று வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் காவிய நாடகம் ஆ ஜூலி அண்ட் சீஸர் போடலாம் அப்படி இல்லைன்னா ஜூலி அண்ட் சீஸர் இல்லை சேக்ஷ்பியர் நாடகங்கள் எதாவது காவிய நாடகமாக தேர்வு செஞ்சி நம்ம பசங்களை வந்து அதில் நடிக்க வைக்கலாம் அடுத்தது இது பசங்க நல்லபடியாக பண்ணத்துக்கு அப்புறம் விருந்தினர் வருகை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கல்வி சம்மந்தப்பட்ட துறையிலயே ஒரு விருந்தினரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆ அதற்கப்பறம் முதல் மாணவனுக்கு பரிசு கொடுக்கணும் இல்லையா அந்த நம்ம போட்டிகள் எல்லாம் நடத்துகிறோம் அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் ஆ அதில் அது

ஆ ரொம்ப நல்லா இருக்கு ம்

என்ன பண்ணணும் ஆ அதில் வந்து நம்ம இந்த கிராமிய பாடல்கள் அந்த மாதிரி தேர்வு செஞ்சால் நல்லா இருக்கும்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பாட்டு வரிகள் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கு ப சின்னப்பசங்க அப்படிங்கறதுனால நம்ம கிராமிய பாடல்களே தேர்வு செய்யலாம் இல்லைன்னா எழுச்சி பாடல்கள் பாரதியார் பாடல்கள் மாதிரி எடுக்கலாம்

ம் அப்புறம் என்ன பண்ணலாம் நன்றியுரை வந்துருவோமா அடுத்து இல்லை எதாவது மயிம் அந்த மாதிரி பண்ணலாமா ஆ ம் ம் சரி இப்போ இந்த குழு டான்ஸுக்கு வந்து நம்ம பாரதியார் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை எடுத்துக்கலாமா ஓகே ஆ

ஓகே ம் ஆமாம் ஆமாம் மூத்த ஆர்வையாளர் ஒருத்தவங்க நியமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் ம் ம் வந்து நன்றியுரைக்கும் நம்ம வந்து ஒரு மாணவனை வச்சு முடிக்கலாம் பார்க்கலாம்

ஆ ஓகே ம் நன்றி